அஞ்சு ஆறு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு ஆறு ஆறு ஆயிரத்து தொளாயிரத்து எம்பத்து நாலு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து பதிமூணு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினொன்று பதினெட்டு நாலு ரெண்டாயிரம்